இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருவத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணற்றி ரெண்டு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு